கால்நடை வளர்க்குறது விவசாயிங்களுக்கு ரொம்ப கஷ்டந்தான் ஏன்னா அவங்களுக்கு வீட்டிலையும் வேலை இருக்கும் வெளியில வயக்காடையும் பார்க்கணும் ஆடு மாடையும் பார்க்கணும் இதே விவசாய டயத்துலலாம் ரொம்ப வயல் ஃபுல்லா பயிராக இருக்கும் ஆடு மாடுலாம் அவித்தே விட முடியாது அவித்து விட்டால் அப்போ மற்ற டயத்தில் அவித்து விட்டால் அது போகும் மேயும் சாய்ந்தர டயத்தில் போய் பிடிச்சிட்டு வந்து கட்டிப் போட்டிருவாங்க ஆனால் வயல்லலாம் வெள்ளாமையெலாம் போடுற டயத்துலலாம் ரொம்ப கஷ்டமாகிடும் வெளியில மாடை அவித்து கொஞ்சம் கூட விரட்டி கூட விட முடியாது நம்ம எங்கேயாவது நல்லா காட்டுக்கு கம்மாக்கரை அந்தமாதிரிலாம் கூட்டிட்டு போய்ட்டு மாடு எல்லாத்தையும் அவித்து ஓட்டி மேய விரட்டி கூட்டிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மேஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் போல் ஒரு ஆள் நாள் ஃபுல்லாக மாடு கூட இருந்துட்டு அது எல்லாம் மேஞ்சதுக்கப்புறம் திருப்பி கூட்டியாந்து நமக்கு வீட்டில கட்டுறமாரி இருக்கும் நம்ம அதை விட்டுட்டு எங்குட்டுமே போக முடியாது எங்கேயாவது இப்போ ஒரு வரப்பில் அது மேஞ்சுட்ருக்குதுன்னா வரப்பில் மேயவிட்டுட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தோன்னா கூட அது அப்படே வரப்பில் வரப்பிலலாம் புல்லை மேஞ்சிட்டு அப்படே அது வயலுக்குள்ள இறங்கி வயிறு வயல்ல இருக்க பயிர் எல்லாத்தையுமே அது சாப்பிட ஆரமிச்சிடும் ரொம்ப கஸ்டமாக இருக்கும் அதுதான் ரொம்ப மாடு மேய்க்கிறதுக்குனே வீ எல்லார் வீட்லையுமே மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஒரு ஆள் வேணும் மாடு மேய்க்கிறதுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஆள் போடுங்கள் அப்படிங்கிறமாரி ஆயிடும் ஆடுக்கும் சரி மாடுக்கும் சரி அப்படிதான் இப்போ மாடு கூட ரெண்டு மூணு மாடு இருக்கிறது கூட கொஞ்சம் பார்க்குறதுக்குலாம் கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் நிறைய பேர் வீட்டிலலாம் நிறைய ஆடு வச்சிருப்பாங்கள் அந்த ஆடு எல்லாத்துக்கும் தண்ணி இல குல அதுக்கப்புறம் அதை அடைக்கிறதுக்கு கிடா போடணும் கிட போட்டு அது கூட நைட்டு ஃபுல்லா ஆட்டு மந்தையிலே ஒரு ஆள் நைட்டு ஃபுல்லா காவலுக்கு இருக்கணும் அங்கே ஆட்டுக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டிருவாங்க எங்க ஊர்ல எல்லார் வீட்டிலையுமே ஆடு இருக்கும் மாடு இருக்கும் மாடு மேய்க்கிறதுக்குலாம் போகிறதுக்கு எல்லாரும் போவோம் வீட்டுக்கு ஒரு ஆள் காலையிலே எந்திரிச்சு சாப்பாடு கட்டி வீட்டில சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாட்டுக்கெலாம் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி கூட வச்சிக்கிட்டு தண்ணி வச்சிக்கிட்டு மாடை ஏற்றி மாடை அவித்துக்கிட்டு ரோடு ரோடு வழியா நேராக போய்டுவோம் எல்லாரும் மொத்தமாக ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு பத்து பேர் பத்து டு பதினோறு பேர் போவோம் ரோடு ஃபுல்லா நாங்கதான் போவோம் ரோட்டில வேற யாருமே போ முடியாது பத்து வீட்டு மாடும் இருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு ஆளும் இருப்போம் ரோட்டில வர்ற வண்டிக்காரைங்க எல்லாம் திட்டுவாங்க ரோடு வந்து வண்டிக்கு இருக்கா இல்லை உங்கள் ஆட்டு மாட்டுக்கு இருக்கான்னு அப்படியே நேராக எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்து ஊர் வரைக்கும் கொஞ்சம் காடு கொஞ்சம் வயல்லாம் இல்லாமல் கொஞ்சம் காடு கரையாக இருக்கிற இடத்துக்கு பார்த்து விரட்டிட்டு போய்ட்டு அங்கிட்டு நிலல்ல பார்த்து ஆட்டை ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு நாங்களும் அங்கிட்டு கொஞ்சம் அது மேஞ்சு முடிச்சு சாய்ந்தரம் ஆகுற வரைக்கும் நாங்களும் அங்கேதான் இருப்போம் அந்த கம்மா சைடேதான் இருப்போம் வீட்டுக்கும் வர மாட்டோம் அங்கே மதியமும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்படே எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு அப்புறமா மாடெலாம் ஓட்டிட்டு வீட்டில கொண்டாந்து கட்டிடுவோம் அதேமாதிரி எங்கள் கம்மாயில் தண்ணியெலாம் கிடக்கும் அங்கே ஃபுல்லா கொ கொண்டு போய்ட்டு மாடு எல்லாத்தையும் குளிப்பாட்டுறது மாடு அதுவே சாப்பிட்டுட்டு அதுவே போய்ட்டு தண்ணி குடிக்கும் கம்மாக்குள்ளலாம் இறங்கி போய்டும் இங்கு இங்குட்டு ஒரு ரெண்டு மாடு போகும் இந்த கம்மாய்க்குள்ள ரெண்டு மாடு போகும் அந்த கம்மாய்க்குள்ள ரெண்டு மாடு போகும் அத வெரட்டி கொண்டுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோம் அப்புறம் போய்ட்டு ம அங்கே கம்மாயிலேதான் மாடெல்லாம் தேய்ச்சி குளியாட்டிட்டு சோப்பெலாம் போட்டு வ சோப்பு வக்கப்புல்லாம் எல்லாம் வச்சு மாடை தேய்ச்சி குளியாட்டிட்டு சாயந்தரம் போல் எல்லாம் கொண்டாந்து வீட்டில கட்டுவோம் மழை டயத்தில் ஃபுல்லா இப்படிதான் நடக்கும் அந்த மழை சீசன் முடிஞ்சு வெள்ளாமை சீசன் முடிஞ்சு வயல்ல இருக்க கருது எல்லாத்தையும் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் எல்லார் வீட்டிலயுமே இப்படிதான் டெய்லி ஒரு ஆள் ஆடு மாடு மேய்க்க போய்டுவாங்கள் அதுக்கப்புறம் ம வயல்ல கருதெலாம் அறுத்ததுக்கப்புறம் மாடெலாம் அவித்து விட்ருவாங்க ஆனால் ஆடுக்கு வருடம் முச்சூடுமே இப்படிதான் வருசம் முச்சூடும் அது ஆட்டை பார்த்துக்கிடதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் நைட்டு ஃபுல்லா கெடையில தூங்குறதுக்கு ஒரு ஆள் பகல்ல ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் அந்தமாதிரி போட்டிருவாங்க ஆட்டுக்குன்னே ஒரு ஆள் போட்டிருவாங்க ஆடு நிறையா குட்டி எல்லாம் போடும் அதுவும் சூப்பராக இருக்கும் அது கூடலாம் ஜாலியாக விளாடுவோம் ஆட்டுக்குட்டி எல்லாம் தூக்கி வச்சிட்டு ஆடு அவித்து உடையிலே குட்டி எல்லாம் விடமாட்டாங்க ஆடை மட்டுந்தான் விடுவாங்க எல்லா ஆட்டையும் ஆட்டுக்குட்டி எல்லாம் கிடா போட்டு தனியாக அடைச்சி வச்சிட்டு ஆடை மட்டுந்தான் விரட்டிட்டு போவாங்கள் சாயந்தரம் வர்ற வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் இருக்கும் அப்படியேதான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ஆட்டுக்குட்டி கன்றுக்குட்டி எல்லாத்தையும் நாங்கள்தான் பார்த்துக்கணும் வீட்டிலே கட்டிப் போட்டு போய்டுவாங்க பெரிய ஆடு மாடு அதை மட்டுந்தான் வெளியில மேய்க்கிறதுக்காண்டி அவித்துட்டே போவாங்கள் இந்த கன்றுக்குட்டி ஆட்டுக்குட்டி எதுவுமே வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் விரட்டிட்டு போக மாட்டாங்கள் அது எல்லாத்துக்கும் தனியாக புல் அறுத்தாந்து போடணும் கழனி தண்ணி வைக்கணும் அப்புறம் தவிடு வைக்கணும் வைக்கோல் எல்லாமே நாங்கதான் தனியாக எடுத்துட்டு வந்துதான் அதுக்கு தனியாக போடுவாங்க நாங்கள் மழை டயத்தில் ஆடு மாடு கட்டுறதுக்குன்னே தனியாக ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருவாங்க ஏன்னா மழை மழை டயத்தில் அதில் மழைல போட முடியாதுன்னு சொல்லி மாட்டுக்கும் தனியாக கொட்டாய் போட்டிருவாங்க ஆட்டுக்கும் தனியாக கொட்டாய் போட்டிருவாங்க அதுவும் பெருசாக ரொம்ப மேலே ஊசியாக வச்சு கீழே அகலமாக வச்சு கூரை வச்சு கட்டிடுவாங்கள் இப்போலாம் எங்கள் ஊருக்குள்ள ஆடு மாடுக்குன்னே தனியாக கவர்மெண்ட்லே கொட்டாய் போட்டு கொடுத்துட்டாங்க எல்லார் வீட்டிலயுமே இருக்குது ஆட்டு மாட்டு கொட்டாய் வீட்டுக்கு வீடு ஆட்டு மாட்டு கொட்டாய் போட்டு அதுக்குள்ளதான் இப்போ எல்லாரும் அடைக்கிறது